வணக்கம் சொல்லுங்க சார் சரி சொல்லுங்க நாங்கள் விஜய் ஓகே சரிங்க சார் கூட்டுவாங்க ஆமாம் ஆமாம் நம்மள்து டிஸ்ட்ரிக்ட்கில் நம்பர் ஒன்று சொல்லுங்க சார் நீங்கள் எப்போ கூட்டு வரீங்க சார் மன்டே அந்த மாதிரி கூட்டுவாங்க எங்கள் ஸ்கூலில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது எல்லா க்ளாஸ்க்கும் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க அதெலாம் இல்லாமல் கும்ஃபு இருக்குது எக்சைஸு எல்லாம் இருக்குது கராத்தே கராத்தே கும்ஃபு எல்லாம் இருக்குது தரமான ஸ்கூலு எல்லா டீச்சர்ஸும் இருக்காங்க எந் எந்த ப்ராப்பலமும் கிடையாது சில ஸ்கூலில் டாய்லெட்டு கூட சரியில்லை நம்ம ஸ்கூலில் டாய்லெட் எல்லாம் க்ளீனாக இருக்குது

செக்யூரூட்டி இருக்காங்க எல்லாம் க்ளீனாக இருக்குது நல்லா இருக்குது தரமானதா இருக்குது கூட்டுவாங்க சார் ஃபஸ்ட்டு ஒரு பாதி அமௌன்ட்டு கட்டணும் சார் ஆமாம் அதுக்கப்புறமா பஸ் ஃபீஸு மாதம் மாதம் கட்டணும் ஹாஸ்ட்டல் வசதி இல்லை இப்போதைக்கி ம்ம் ஆ பண்ணிக்கலாம் இந்த வருடம் சரி சரி பண்ணிடலாம் வாங்க அப்படியே பண்ணிக்கலாம்

ஆ நேரில் பேசிக்கலாம் வாங்க